ஹலோ அபிராமி ஆட்டோங்களா ட்ரைவர் மணிங்களா நான் இங்கே டிஎன் பாளையத்திலேந்து தேவராஜ் சார் பேசறேன் ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன் இல்லைங்க அது நாளைக்கு நைன் ஓ கிளாக் அதாவுது காலையில் ஒம்பது மணிக்கு வரணும் வந்துடுவிங்களா டைமுக்கு சரி ஓகே ஏன்னால் நான் வந்து இப்போது பத்து மணிக்கு அங்கே பஸ்ஸு கேட்ச் பண்ணணும் அதனால் வந்து நீங்கள் குயிக்காக அந்த டைமுக்கு வந்துடுங்க லக்கேஜு எல்லாம் இருக்குது அதலாம் ஏற்றணும் அதலாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஏற்றிக்கிங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவிங்க ஓ இரநூறுவா சார்ஜ் பண்ணுவிங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமில்ல முடியாதுங்களா சரி வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் பண்ணுவிங்களா அதலாம் இல்லையா சரி ஓகே சரி நாளைக்கு இந்த டைம் சொன்ன படி வந்துடுங்க ஓகே நன்றி